திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள முக்கியமாக இனம் மற்றும் மொழிகள் குழுக்கள் வந்து என்னென்னா திருப்பூர்ல இருக்ககிற மொழிகள்னா தமிழ்மொழி தான் திருப்பூர் வந்து தமிழ்நாட்டில இருக்கிறனால மொழி தனி வந்து தமிழ்தான் மற்றும் கேரள மக்கள் அதுக்கப்புறம் தெலுங்கு பேசுகிறவங்க பழங்குடியினர் எல்லாமே ஒன்றாதான் வாழ்ந்து வர்றாங்க இதுவரைக்குமே அது அண்டை மாவட்டமான ஈரோடு அதுக்கப்புறம் கோயம்பத்தூர் அதுக்கப்புறம் திண்டுக்கல் போன்ற மாவட்டத்திலையும் ம இது இனம் வந்து அதிகமாக இருக்கிறது கொங்கு இனம்தான் அதிகமாக இருக்குது இதில் இணைந்து தான் எல்லாமே வாழ்கிறாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு சாதி வெறியோ இல்லை மொழி வெறியோ இல்லை பழங்குடியினர் வெறியோ அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அவங்க காலங்காலமாக கலாச்சாரத்தை பின்பற்றித்தான் எங்கள் பகுதிகள் ஆகட்டும் சுற்றி இருக்கிற பகுதிகள் ஆகட்டும் வாழ்ந்துகொண்டு இருக்காங்க அவங்களப்பற்றி எனக்கு வந்து நல்லாவே தெரியும் எல்லாருமே வந்து அவங்க ஒன்றாதான் இருப்பாங்க அவங்க வேற ச சாதிவெறியோ இல்லை மத வெறியோ இதுமாதிரிக்கான தூண்டுதலின் பேரிலோ யாரும் வந்து ஈடுபட மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து அதுதான் அதுதான் உண்மை அங்கே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படிதான் இருப் இரு இருந்துகிட்ருக்காங்க